ஹலோ சார் யார் சொல்லுங்கள் ஆமாங்க காய்கறியெலாம் விவசாயம் தான் பண்ணுறோம் நிலத்துல எல்லாமே இருக்குது கத்தரிக்கா அவரக்காய் முள்ளங்கி கத்தரிக்கா அவரக்காய் பீன்ஸு வெண்டக்காய் தக்காளி எல்லாக்காயும் இருக்குது ஆமாம் ஆமாங்க நாங்களே விவசாயம் பண்ணுறோம் ஒரு சில தக்காளி எல்லாம் தக்காளி எல்லாம் ஐம்பருபா வெண்டக்காய் நாப்பதுருபா அவரக்காய் எண்பது ரூபா எழுவது ரூபா பீன்ஸ்ஸு எண்பது ரூபா ஆமாங்க நிறைய ரேட்டுங்க இப்பெல்லாம் தக்காளி எல்லாமே ரேட்டுங்க இப்போ எல்லாக்காயும் இல்லைங்க ரொம்ப ரேட்டு இப்போ எல்லாமே விவசாயத்தில் கூட நிறைய போடணுங்க எல்லாமே நாங்களும் விலைக்கி வாங்கி தான் போடணும் ஆமாங்க நாங்கள் போட்ட லாபம் எடுக்கணும்ல நாங்களும் ஆளை வச்சு ஆளு வச்சு எல்லாமே செய்யணும் அதை அறுக்கணும் அதை க்ளீனாக எதெது க்ளீனாக பண்ணி எடுத்துட்டு வந்து போடணும் க்ளீனாக இருந்தால் தானே நீங்கள் வாங்குவீங்க

ஆமாம் அதை ஆள் வச்சு எல்லாமே நாங்கள் செய்யணும்ல ஆ சரிங்க அப்படிதான் ஆ எல்லாக்காயுமே இருக்குதுங்க ஆமாம் சுத்தமாக தான் தருவோங்க அவர்கிட்ட கேட்டு எடுத்துக்கொடுத்தா சுத்தமாக தான் தரணும் நாங்க சுத்தமாக இருந்தால் தான் பொருள் வாங்குவாங்க இல்லைன்னா வாங்குவாங்களா ஆ சரிங்க

ஆ சரிங்க தரேன்

ஆ சரிங்க